எங்களோட தோட்டத்துக்கு செடிகள் நடுவது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதைகள் அந்த விதைகள் வந்து இப்போது வந்து எங்கள் அம்மாயி அவங்க தான் அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த விதைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ அதன் மூலயமா தான் நாங்கள் தோட்டத்துக்கு செடிகள் அப்படிங்கிறது வந்து நாங்கள் நடுவோம் அது மட்டுமில்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வேறு எந்த மூலயமா நாங்கள் செடிகள் பெறுவோம் அப்படின்னா கடையில் போய் எங்கேயாவது வாங்கிட்டு வருவோம் ஏதாவது கார்டனிங் மாதிரி இருக்கும் கடைகள் போட்டிருப்பாங்க ஸோ அங்கே அப்படி இல்லைனா விதைகளுக்கான சில கடைகளெலாமே இருக்கும் ஸோ அவங்க கிட்டெலாம் வந்து தான் நாங்கள் அந்த விதைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெறுவோம் சிறு வயதுலெல்லாம் இருக்கும்போது இங்கே வந்து எஸ்பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்கும் அவங்களே வந்து வீட்டில் வந்து நடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்றுக்கள் செடிகளெலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்தமாதிரி நாங்கள் வந்து ஒரு கொய்யா கன்று வச்சுருந்தோம் அந்த கொய்யா கன்று வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கொய்யா கன்று வந்து வச்சுருந்தோம் இந்தமாதிரி தான் நாங்கள் செடிகள் அப்படிங்கிறது பெறுவோம்